எங்கூரில் கடை ஒன்று புதுசாக திறந்தாங்க அதில் ஃபேன் ஒன்று வாங்கலாம்ட்டு தான் தள்ளுபடியோடு கொடுக்குறதா சொன்னாங்க சரி நான் ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படினு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தள்ளிப்படியும் கொடுக்குறதால அங்கே போய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் போனேன் போனேன் நிறையா ஃபேனுங்க இருந்தது எனக்கு பிடிச்சதா பச்சைக்கலரில் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சது மனதுக்கு பிடிச்சது அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஓட்டினேன் நல்லா இருந்தது நல்லா அருமையாக காற்று வந்தது வேறு யாராவது வேணுன்னாலும் நான் அந்த கடையில் போய் வாங்கலாம்னு நம்பிக்கையாக வாங்கலாம் ஃபேன் அவ்வளவு நல்லா இருந்தது அவ்வளவு நல்லா இருந்தது சிறப்பாகவும் இருந்தது தள்ளுபடினு கொடுத்தாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நீயும் போய் பாரு வேணுன்னால் பிடிச்சிருந்தா பரிந்துரை செய்கிறேன் நானும் போய் கடையை காட்டுறேன் நீயும் வாங்கிக்கலாம் வேறு யாருக்காவது வேணுன்னாலும் சொல்லு அவங்க போய் பார்க்கலாம் நிறையா டி நிறையா கலரில் இருக்குது எனக்கு பிடிச்சது பச்சை கலர் அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க அவங்களுக்கு என்னனென்ன பிடிச்சிருக்குதோ அந்தமாதிரி கலரில் எப்படி எவ்வளவு கலர் வேணுனாலும் இருக்குது போய் வாங்கலாம் தள்ளுபடி இருக்குது தள்ளுபடி குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தள்ளுபடி இருக்குதுனு சொல்லியிருக்காங்க அந்த தேதிக்குள்ளே யாரும் போனால் வாங்கிக்கலாம் தள்ளுபடியோடு ஃபேன் நல்லா இருக்குது கடை கடையில் நல்லா உபசரிப்பு எல்லாமே சிறப்பாக செஞ்சாங்க சிறப்பாக ஃபேனும் சிறப்பாக ஓடுது ஜம்னு இருக்குது வேறு யாருக்காவது வேணுனாலும் அந்த கடைக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுகிறேன்